திருவண்ணாமலை எங்கள் ஊர் இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது திருவண்ணாமலையில் இந்த சிவன் கோவிலுக்கு வந்து பிரதோஷம் ஆனால் வருவாங்க சாமி கும்பிட பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவாங்க அமாவாசைக்கும் கிரிவலம் வருவாங்க இங்கே என்னா நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்வாங்க கிரிவலம் வந்து பதினாலு கிலோமீட்ரு சுற்றி வரணும் அந்த சுற்றி வர்றதுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்பறம் இங்கே மௌன சித்தர்லாம் இருக்காங்க மௌன சித்தர் மௌன சித்தருக்கிட்டே வந்து நம்ம போய்ட்டு பார்த்தோன்னா அவர் வந்து பூஜையை பண்ணிட்டே தான் இருப்பார் திரும்பி தான் உக்காந்துட்டு இருப்பார் நம்மள திரும்பி பார்த்தா செல்வ செ செல்வம் கிடைக்கும் அப்படி சொல்வாங்க ஆனாலும் அவர் திரும்பிப் பார்க்க மாட்டார் நம்ம கெ வர்றதுக்குள்ளலாம் அவர் திரும்பி தான் உக்காந்துருப்பாரு சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வர வேண்டியது தான் அங்கே வந்து அவுங்கவங்க ராசிக்கு ஒரு ஒரு லிங்கம் இருக்குது இங்கே திருண்ணாமலையில் அந்தந்த ராசிக்குரிய லிங்கத்துக்கு அவுங்கவங்க போய் சாமி கும்பிடலாம் அப்பறம் வந்து இங்கே பருவதமலை வந்து பக்கத்திலேயே இருக்குது அந்த பருவத மலைக்கி மேலே ஏறிவிட்டு இறங்கி சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ள கீழே வந்து ஒரு மூலிகை தருவாங்க அந்த மூலிகையை நம்ம சாப்பிட்டோன்னா ஆறு மாதத்துக்கு நம்ம உடம்புக்கு எந்தவொரு பிரச்சனையும் வராது நம்ம உடம்பு நல்லா இருக்கும் இது சிவனோடய அருள் தான் அதுக்கப்பறம் வந்தோம்ன்னா திருண்ணாமலையில் இந்த சிவன் சாமி தான் ரொம்ப பேமஸு திருண்ணாமலைன்னாலே சிவன் சிவன் கோவில் தான் மலைலாம் அதிகமாக இருக்கும் இங்கே